வாங்கம்மா வாங்க உங்களுக்கு என்ன பழம்மா வேணும் ஆரஞ்சு இருக்குது ஆப்பிள் இருக்குது திராட்சை இருக்குது மாதுளை இருக்குது டிராகன் ஃபுரூட்டு கூட இருக்கும்மா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா வரும்மா ஆமாம்மா ஆமாம்மா இது வெளியூரிலேந்து வருது இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் இந்த விலை வருயில்லம்மா ட்ரான்ஸ்போர்ட் செலவெலாம் போக ஆரஞ்ச் கிலோ எண்பது ரூவாம்மா வேறு ஆரஞ்ச் நிறைய வெரைட்டி ஆரஞ்சு இருக்குதும்மா உங்களுக்கு என்ன வெரைட்டி ஆரஞ்சும்மா வேணும்

இதை பாருங்கம்மா இதுதான்ம்மா கமலா ஆரஞ்சு இப்போதான்ம்மா புதுசாக வந்திருக்கு நல்லாயிருக்குமா வாங்கிக்கோங்க இப்போதான்ம்மா புதுசாக வந்திருக்கு என்னாமா இப்படி சொல்கிறீங்க ம் சரிம்மா ஆ சரிம்மா இது எண்பது ரூபா இது நூற்றி இருபது ருபாம்மா ஏற்கனவே கம்மி பண்ணிதாம்மா சொல்லியிருக்கேன் அதெலாம் கம்மி பண்ணிணா எனக்கு என்னாம்மா கையில் நிற்கும் இந்தாங்கம்மா ஆ வாங்கம்மா